சார் டிவியெலாம் என்ன ரேட்டில் கிடைக்குங்க சார் மாடல் என்னென்ன இருக்குதுங்க எல்இடியில் வேணும்

மாடலு எல்இடி தாங்க இந்த இது சோனி

சோனி இந்த மாதிரி எவ்வளோங்க அறுபதனாயிரம் எத்தனை இன்ச்சுங்க அது ஃபார்ட்டி ஃபைவ்ங்களா சரிங்க சார் வேறென்ன ஆ சரிங்க ஆஃபரெலாம் சரிங்க சார் ஆஃபர் இந்த

சரிங்க சார் சரிங்க சார் அதில் ப்ளூ டூத்து இந்த ஒயர்லெஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுங்களா

அமௌண்ட்டு அமௌண்ட்டு மட்டும் கொஞ்சம் குறைச்சிப் பேசுகிறீங்களா ம் சரி சரிங்க சரி டெலிவரி இதெல்லாம் ஆ சரிங்க சார் சரி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்களா டிவியை அட்ரஸ் கொடுத்தா ஃபிட் ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் அமௌண்ட்டு

ஃபால்ட்டாச்சின்னால் மாற்றிக்கலாம்ங்களா

சரிங்க சார் ஓகே சார் நான் நான் வரேங்க சார் நான் வந்துட்டு நேரடியாக டிவியை பார்த்து பண்ணிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கிறீங்களா தொண்ணூத்தாறு இருபத்தாறு பதினஞ்சு எண்பத்தெட்டு ஜீரோ ஆறு சரிங்க சார்

ஆ ஓகே சார் சார் ரொம்ப நன்றி சார்